இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடன வடிவங்கள் இருக்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் அப்புறம் வந்துவிட்டு கதக் இது வந்து வட இந்தியாவில் இருக்க உத்திரப்பிரதேஷம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதக்களி கேரளா மாநிலம் தென்னிந்தியா அதுக்கப்புறம் மணிப்புரி இது வந்து வடகிழக்கு இந்தியா அதுக்கப்புறம் குச்சிப்புடி இது இதுவும் வந்து ஆந்திரப்பிரதேஷம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷி இது வந்து ஒடிஷாவில் இது வந்து கிழக்கிந்தியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கித்தா அப்டின்னு சொல்வாங்க இது வந்து பஞ்சாப்பில் வட இந்தியாவில் நடக்குதுங்க அடுத்து கர்பா இது வந்து மேற்கு இந்தியா குஜராத் அப்புறம் வந்து ரூஃப் அப்டின்னு சொல்வாங்க இது வந்து காஷ்மீர் வட இந்தியா அப்பறம் வந்து கூமர் அப்டின்னு சொல்வாங்க இது வந்து ராஜஸ்தானில் அப்புறம் வந்து சாவ் அப்டின்னு சொல்வாங்க இது வந்து ஒடிஷாவில் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஹு அப்டின்னு சொல்வாங்க அது வந்து வடகிழக்கிந்தியாவில் இருக்குங்க அடுத்து வந்து லாவனி அப்டின்னு சொல்வாங்க இது வந்து மேற்கிந்தியா மகாராஷ்டிரா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோகினி ஆட்டம் அப்டின்னு சொல்லுவாங்க இது வந்து கேரளா தென்னிந்தியா அடுத்து வந்து சத்திரிய நடனம் அப்டின்னு சொல்வாங்க இது வந்து அஸ்ஸாம் வடகிழக்கு இந்தியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியாவில் இருக்கக்கூடிய நடனவடிவங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச நடனக்கலைஞர்கள் வந்து யாருன்னு பாத்தீங்க கேட்டீங்கன்னா பிரபுதேவா ரித்திக்ரோஷன் இந்த மாதிரி நிறையா பேரிருக்காங்க இவங்களோட நடனம் அப்படின்றதுலா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நடனம் அப்படின்றதுலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும்ங்க நமக்கு பாக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான நடனங்கள் தான் நடனங்கள் அவுங்களோடது வந்து அந்த மாதிரியான நடனங்களாக இருக்கும் எனக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவோட நடனங்கள்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட சின்ன வயசில் எல்லாம் அவரோட நடனங்கள் அந்த டேன்ஸ்லாம் நான் பாத்திருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து பிடிக்க ஆரம்மிச்சதுக் காரணம் அது தான் அவரோட டேன்ஸிங் ஸ்டையில் தான் வந்து எனக்கு ரொம்போ பிடிக்கும்